எங்கள் சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கெலாம் மாதவிடாயில் எப்படி ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்கன்னால் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அவங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்க வீட்டுக்கு அவங்க மாமா வீட்டுக்கு அவங்க சித்தப்பா வீட்டுக்கு சொந்தபந்தங்கள்லாம் சொல்லி வரவச்சு அவங்க ஒரு ஒரு மூணு நாள் கழிச்சு தண்ணீ ஊற்றுவாங்க தண்ணீ ஊற்றுறதுனா மஞ்சள் தண்ணியில் மஞ்சள் தண்ணீ வேப்பிலை எல்லாம் கரைச்சு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கூப்டு சாப்பாடு போட்டு சாப் எல்லாரும் ஊர் மக்கள்லாம் கூப்டு ஊர் மக்கள் சொந்தக்காரங்கல்லாம் கூப்டு கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் மாதிரி நடக்கும் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவங்கவுங்க சீர்வரிசை பழம் தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்கள் அதை செஞ்சு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பிரதாயமோ எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னால் மாதம் மாதம் மாதவிடாய் வரக்குள்ளே அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க அந்த மாதிரி இங்கே என்ன இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த கோயில் சாமிகள் அறை பூஜை அறையெல்லாம் இருக்குது பூஜை அறையெல்லாம் வந்து அவங்க மாதவிடாய் அப்போ அந்த பெண்கள் வந்து எந்த பூஜை அறையிலும் உள்ளே போகக்கூடாது ஏன்னால் இது வந்து ஒரு சமுதாயத்தில் இது வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடாக வாழ்ந்திட்டிருக்கு அந்த டைமில் வந்து சாமிக்கு பிடிக்காதுன்றதால அந்த அந்த டயமில் வந்து யாரும் போகவும் மாட்டாங்கள் அது போகவும் கூடாது பொதுவாக அந்த மாதிரி வந்து எங்கள் சமுதாயம் இருக்கணும் அதுமாதிரி ஒரு சில கோயில் இருக்கு பக்திவாய்ந்த ஒரு சில கோயில் இருக்கு அங்கேவந்து பெண்கள் வந்து எப்போதுமே உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க உள்ளேயும் போகக்கூடாது யாரும் உள்ளேயும் போகவும் மாட்டாங்க ஏன்னால் அந்த சாமிக்கிலாம் வந்து பெண்களை பிடிக்காது ஒரு சில சாமிக்கிலாம் அதனால் போகும்போதுவரைக்கு இதுவரைக்குமே இந்த இந்த நிமிஷம் வரைக்குமே அந்த கோயிலுள்ளே அந்த பெண்கள் உள்ளே போனதுல்லை